என்ன உணவு வகையை சொல்கிறது எல்லாம் ஃபுட்டு தான் என்ன சமைக்கிறவங்க கைப்பக்குவத்தில் தான் இருக்குது அந்த ஃபுட்டு பிடிக்கும் இந்த ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது எங்கள் அம்மா அப்படி சமைப்பாங்க மீன்குழம்பு வச்சாங்கனா அப்படி இருக்கும் முத நாள் சாப்புடுறத விட அடுத்த நாள் சாப்புடுறது இருக்குது பாருங்க வேற லெவலில் இருக்கும் எங்கள் அப்பாயி வைக்கிற வ கருவாடு குழம்பு எங்கள் அம்மாயி வைக்கிற புளிக்குழம்பு அப்பா எந்த சமையலை நான் சொல்கிறது எல்லாவகையும் எனக்கு பிடிச்ச சமையல் தான் எனக்கு எனக்கு வந்து இப்போ இருக்கிற இந்த அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெலாம் எனக்கு பிடிக்காது அந்த நாட்டுப்புறத்தில் செய்கிற அந்த அம்மியில் அரைச்சி வச்ச குழம்பு அதுமாதிரி ஃபுட்டெல்லாம் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் அது இல்லாமல் நானே செய்வேன் நானும் அம்மியில் அரைப்பேன் ஆட்டுக்கல் ஆட்டுவேன் எல்லா விஷயமும் செஞ்சவங்கதான் இப்போ நாகரிகம் வளர வளர வளர எல்லாமே மாறிடுச்சி ஆனால் அப்போ இருக்கிற ஹெல்தி ஃபுட்டு இப்போ கிடையாது எதுலேயுமே ஃபு ஃபுட்டுங்கிறது எதுயுலமே கிடையாது ஆனால் நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம ஹெல்தி ஃபுட் சாப்புடுறோம் சாப்புடுறோனு பட் அப்படி ஹெல்தி ஃபுட்டை நம்ம சாப்புடுறதே கிடையாது எல்லாமே மருந்து மருந்து மருந்துந்தான் சாப்புடுறோம் அது தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ என்னமோ ஆர்கானிக்கு இயற்கை உணவு அது இதுனு சொல்கிறாங்க பட் எனக்கு அதுலலாம் இண்ட்ரஸ்டே கிடையாது அது சொல்கிறாங்க ஆனால் நம்மளா ஒரு செடி வளர்த்து நம்மளா அதை ஓ பயிரிட்டு அதில் வர்றதுதான் ஆர்கானிக்கு அவங்க சொன்னாங்கன்னா அதை என்னானு எனக்கு தெரியல ஆனால் ஹெல்தியாக சாப்புடுங்க ஹெல்தியாக இருங்க சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ